சார் வணக்கம் சார் சார் இப்போ தண்ணி வரதுல எதாவது உங்களுக்கு வித்தியாசம் எதுவும் தெரியுதா அவங்க இப்போ வந்து எல்லா ஏரியாவுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் விட்டுட்ருக்கோம் தண்ணி ம் கவெர்மெண்ட்டில் வந்து ஆர்ட்ரு பாஸ் பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு அதனால ஒரு ஏரியாவுக்கு இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவ விடுறோம் நீங்கள் தண்ணியை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணிக்கங்க அப்புறம் இந்த ஏரியாவிலலாம் நிறையா பைப்பைலாம் உடையிது இந்த சின்ன பசங்க எல்லாம் நிறைய பைப்பைலாம் உடைக்கிறாங்க அதான் இந்த பைப் அதாங்க தெரியிது இது மாதிரி நிறைய இடத்துல பைப்பு உடஞ்சி தண்ணி வேஸ்ட்டாக போயிருது ஏற் நாங்கள் ஏற்கனே தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாக்குறைல தான் இருக்கு பத்தா குறனால ஒரு தடவை விட்டுட்ருந்தோம் இப்போல்லாம் ரெண்டு தடவை விட்டுறனால கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப பத்தாமல்தான் இருக்கு ஆ பைப்பு எதுவும் உடஞ்ச்சின்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் தண்ணியை ஆஃப்பு உடனே தண்ணியை ஆஃப் பண்ணிருவோம் ம் நீங்க தான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கங்க கொஞ்சம் தண்ணியை வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரிதாங்க இனிமேல்லாம் ரெகுலராக ரெண்டு தடவை வந்துரும்

ம் ஆ பட் ம் பக்கத்தில் இருக்க சின்ன பசங்ககிட்ட பக்கத்தில் இருக்க சின்ன பசங்ககிட்டெல்லாம் சொல்லிருங்க பைப்பு எதுவும் உடைக்க வேணாம் அப்படீன்னு அப்படியே உடஞ்சாலும் அப்போ உடனே எங்களுக்கு கால் பண்ணிருங்க நாங்கள் தண்ணியை ஆஃப் பண்ணிருவோம் ஆ சரிங்க ம் அப்புறம் ஆ சரிங்க இதே மாதிரி இனிமேலும் தண்ணிலாம் ரெகுலராக வந்துரும் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் ம் தண்ணியை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணிக்கங்க ஆ சரிங்க